தமிழ்நாட்டோடய பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பொங்கல் சொல்லலாம் ஏன்னா பொங்கல் வந்து பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வரது இது வந்து பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து என்னாவுன்னா போகிப் பண்டிகை இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பொருள்கள் எல்லாமே போட்டு தீயில் போட்டு எரிச்சிருவாங்க அப்புறம் வந்து சாமிக்கு வந்து பருப்பு ரசம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க அப்புறம் வந்து பொங்கல் அன்றைக்கி காலையில் நேரத்துலேயே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடை வந்து குளிக்க வச்சு மாட்டுக் கொம்புக்கு வந்து பெயிண்ட்டெல்லாம் அடிப்பாங்க பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வந்து மாட்டுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அடுத்தது வந்து உழர் உழவர் திருநாள் உழவர் திருநாளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் வயலுக்கு வந்து பொங்கல் வச்சி சாமி கும்பிடுவாங்க இப்டிலாம் பண்ணுவாங்க அந்த மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி வந்து மதுரை தேனீ அந்த சைடு எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டு வைப்பாங்க ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பாரம்பரியமான விளையாடிட்டு வர ஒரு விளையாட்டு அப்புறம் வந்து ஆடிப்பெருக்கு சொல்லலாம் ஆடிப்பெருக்கும் வந்து தமிழர்களோடய பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் தான் அடுத்தது வந்து சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்கள் சித்திரை நாள் அதாவது சித்திரை ஒன்று அது வந்து எப்படின்னா சித்திரை ஒன்று வந்து தமிழர்களோடய தமிழ் புத்தாண்டு அந்தன்னைக்கி வந்து அதே மாதிரி பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அந்தன்னைக்கி வந்து என்னென்னா சித்திரையில் சித்திர மாசத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சித்திரை ஒன்றாந்தேதி பொங்கல் வைப்பாங்க இது வந்து தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக கடைபிடிச்சுட்டு வராங்கள்